எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிங் வந்து இன்ட்ரநெட் பேங்கிங் தான் ஏன்னா பேங்கில் போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனுன்னு யோசிக்க தேவையில்லை ஒரு மொபைல் இருந்தால் என்னோட இன்ன இன்டர்நெட்லருந்து என என்னால் ஈஸியாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் எப்படின்னா ம மொபைல்லிருந்து அக்கோண்ட்டுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறோம் வீட்டு பில்லு அப்புறோம் எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்புறோம் மொபைல் ரீச்சார்ஜ் மொபைல் ரீச்சார்ஜ் அப்புறோம் எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிக்க இன்ட்ரநெட்டில் இ டக்குன்னு பண்ணிற முடியும் அதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது